பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் அதிகமாக வித்தியாசங்கள் இருக்கு ஏன் சொல்லுறேன்னா நான் பழைய தலைமுறையும் இல்லை புது தலைமுறையும் இல்லை நடுப்புற தலைமுறை பழைய தலைமுறையில் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ தொழில்நுட்பம் வந்து அப்போ கிடையாது இப்போ புதிய தலைமுறையில் தொழில் தொழில்நுட்பம் வந்து நிறையா இருக்கு பழைய தலைமுறையில் வந்து விவசாயம் சு இயற்கையாக பண்ணுறாங்க இப்போ இருக்கிற தலைமுறை புதிய தலைமுறையில் வந்து விவசாயமே செயற்கையாகவே பண்ணுறாங்க பழைய தலைமுறையில் நோய் நோயெல்லாம் வந்து அதிகமாக கிடையாது புதிய தலைமுறையில் வந்து நோய்கள் வந்து அதிகமாயிடுச்சு சர்க்கரை வியாதி பீபி ஷுகர் எல்லாமே அதிகமாயிடுச்சு பழைய தலைமுறை புதிய தலைமுறைக்கும் நிறைய வித்தியாச இருக்கு சாப்பாடு முறையே ஃபுல்லாக மாறிடுச்சு பழைய தலைமுறையில் கஞ்சி கூழ் கம்பு கேவுரு அதை தான் சாப்பிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஜங்க் ஃபுட் அதிகமாயிடுச்சு ஜங்க் ஃபுட் அதிகமானால உடம்பு வந்து நிறைய வி வியாதிகளும் நிறைய உண்டாக்கிடுச்சு பழைய தலைமுறைகள் வந்து ஆடைகள் கூடம் நிறைய ஆடைகள் நல்ல பட்டு ஜரீ வேஷ்டி பட்டுப்புடவை அந்த மாரி இப்போ இருக்கிற டிசைன் துணிகள்லாம் வந்து அதிகமாயிடுச்சு பழைய தலைமுறை தான் நல்லா நல்ல தலைமுறை